எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வந்து கேமரா ஏன்னா அந்த கேமராவை நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் நிறைய வித்தியாசமான பிக்சர்ஸும் நான் எடுப்பேன் அது எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இப்போ வந்து ஒரு நிகழ்வை எடுக்கணுன்னால் அதுக்கு படப்பிடிப்புதான் ஒரு வழி இப்போ வந்து இந்த படப்பிடிப்பு அழகாக இருந்தால் நம்ம நினைவுகளும் அழகாக இருக்கும் இப்போ ஒரு பத்து வருஷம் கழித்து நம்ம எடுத்த அந்த படத்தை பார்த்தா நம்மளுக்கு அந்த பத்து வருஷம் முன்னாடி போனமாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீல் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பிக்சர் எடுக்கணுன்னால் அதுக்கு நிறையா வழி இருக்குது ஒரு நல்ல கேமரா வேணும் இப்போ இருக்கிற எல்லா கைபேசிலேயும் நல்ல கேமரா வந்துருச்சு ஆனால் எல்லா கைபேசிலேயும் அந்த கையில் இருக்கிற முழு கேமராவோடு கம்பேர் பண்ணவே முடியாது ஏன்னா அந்த முழு கேமராவோட திறன் படப்பிடிப்பு மட்டுமே அந்த படப்பிடிப்பு ரொம்ப அழகாக இருக்கும் அது நம்ம எடுக்கிறத பொறுத்து நம்மளுடைய திறனை பொறுத்து அதோடைய சுற்றுவட்டாரத்தை பொறுத்து அந்த படத்தை ரொம்ப அழகாக எடுத்து தரும் அதுவும் நிறைய விதம் இருக்குது இருட்டில் எடுக்கிறது வெளிச்சத்தில் எடுக்கிறது வானத்தை எடுக்கிறது நிலாவை எடுக்கிறது பறவையை எடுக்கிறது ம மனிதனை எடுக்கிறது ஒரு பொருளை அழகுப்படுத்துகிறது அந்த படந்தாங்க இப்போது வந்து எல்லா இடத்துலியும் படத்தைதான் வைக்கிறாங்க இந்த பொருளை நீங்கள் வாங்கணுமா இந்த படம் டிவியில் போட்டால் அதே படம் நேரில் பார்த்தா அதே படம் ஒரு கடைக்கு போகணுன்னா ஒரு படம் எல்லாமே படப்பிடிப்பில் அடைஞ்சுது ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடியே நம்ம மூஞ்சி நம்ம கண் வந்து ஒரு படத்தை எடுத்துடுது அந்த படம் நம்ம என்ன பேசப்போகிறோம் நம்மளோடய முக பாவங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம மனசுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தா தெரிஞ்சிடுது அதுவும் வந்து ஒரு படத்தோடய முக்கியமான அம்சம் இப்போ வந்து ஒரு ஒரு பொருள் ஒரு படத்தை எடுக்குதுன்னால் அந்த பொருள் நம்ம எப்படி எப்படில்லாம் வாங்கணும் நிறைய நேரம் அதோடய பேட்ரி லைஃப் இருக்கணும் நல்ல லென்ஸ் இருக்கணும் அதோடைய பிக்சர் குவாலிட்டி பிஎஸ்ஐ நல்லா இருக்கணும் அழகாக நிறைய மோட்ஸ் இருக்கணும் நிறைய விதமான அறிவுகள் ஞானத்தை அந்த கேமராவில் இருக்கணும் ஒரு இடதுன் ஒரு நல்லா இருந்தால் அந்த நல்லா இருக்கிற இடத்த அந்த வெளிச்சத்தை உள்வாங்க ஒரு நல்ல லென்ஸ் வேணும் அதை வந்து ஒரு ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ண நல்ல ஒரு ப்ராஸசர் வேணும் ஒரு நல்ல ஒரு இமேஜை நல்ல டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன் வேணும் அதை வந்து பத்திரமா பார்த்துக்க ஒரு கைப்பிடியும் ஒரு லென்ஸ் ப்ரொட்டெக்டரும் வேணும் இன்னமும் நிறைய விஷயம் இருக்குது ஒரு கேமராவை பார்த்து வாங்கணுன்னால் அதோடைய விலை இருக்குது விலைதான் அந்த கேமராவுடைய முக்கியமான நிகழ்வு ஒருத்தர் அந்த கேமராவை வாங்கணுங்குறது விலை மேம்படுத்திதான் இருக்குது அவங்க வந்து அந்த கேமராவை வச்சுதான் அவங்க பிழப்பேனா அது விலை பார்க்கவேண்டிய தரமும் கிடையாது இப்போ ஒரு நிகழ்வை ஒரு சராசரி மனிதன் எடுக்கணும் அதுக்கு நம்மளுக்கு கேமரா வேணுன்னால் நம்ம விலைக்கு போகலாம் இந்தமாதிரி நிறைய நிகழ்வுகள் நிறைய தருணங்கள் நம்ம எதிர்பாக்காத நேரத்தில் நமக்காக நம்ம முன்னாடி ஏற்படும் ஆனால் நம்மளுக்கு வந்து அதை படம்பிடிக்க நேரம் இருக்காது அந்தமாதிரி நேரத்திற்கு க கண் கண்ணாடி நிறைய வந்துடுது அந்த கண் கண்ணாடி வந்து பார்வைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த க கேமரா எல்லாம் நம்ம பார்க்குறதையும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப அறிவியல் நுட்பமான விஷயங்கள் இது வந்து பல்வேறு இடத்துலயும் நம்மளுக்கு பயன்படும் எல்லா இடத்துலையும் எல்லாமாதிரியான நிகழ்வுகளும் எல்லா சமயத்திலும் எல்லோருக்குமே கெடைச்சிடாது ஆனால் சில பேருக்கு கிடச்சும் அதை வந்து ஞாபகப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப தவறான விஷயம் அந்த ஞாபகப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு வந்து கேமரா ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஒரு கேமரா வாங்கணும்ன்னால் அந்த கேமராவோடய விலை பார்க்காமலே நிறைய பேர் வாங்குவது தன்னுடைய தன்மை அதாவது தன்னுடைய ஆசை தன்னுடைய இலக்கு இப்போ வந்து ஒரு கேமரா வாங்கணும்ன்னால் நிறைய விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதோடைய விலை நேரம் காலம் எவ்வளோ நேரம் எடுக்குது இது எவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி எப்படியிலாம் எடுக்குது எவ்வளோ அழகாக எடுக்குது எல்லோருமே பார்க்கறோம் இப்போ வந்து ஒரு கேமரா தான் ஒரு காலத்தையே நி நிறுத்தும் இப்போ வந்து எல்லோரோடைய முகத்தையும் எல்லா காலத்தையும் நம்மளால எப்போயுமே பார்த்துட்ருக்க முடியாது ஆனால் அந்த பார்க்கக்கூடிய கருவி அது நம்மளுக்கு பார்க்க தருது ஏன்னா அதோடைய தன்மை அப்படி கேமராங்கிறது ரொம்ப அருமையான கருவி